ஆ காய்ங்க வந்து காய்ங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வேணுங்க எங்களுக்கு வா அப்படிங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா காய்ங்களெலாம் எங்களுக்கு ரெண்ட் ரெண்டு மூணு நாளைக்கு தாங்குகிற மாதிரி வேணும் காய்ங்களெலாம் வெங்காயம் தக்காளி ம் சரிங்க அதுதான் கேரட் பீன்ஸ்ஸு முருங்கக்காய் அவரக்காய் காலி அப்படிங்களா நீங்கள் அதுதான் எங்களுக்கு ஹாஃப் கேஜி மாதிரினா ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க ஒரு கிலோ என்ன வெலைங்க கேரட்டு ஐம்பது ரூவா வருங்களா சரி ஓகேங்க ம் கேபேஜி முருங்கக்காய் பீன்ஸ் பீன்ஸ்ஸு எவ்வளோ கிலோ கிலோங்க நாற்பது ரூவா வருங்களா எங்களுக்கு முப்பது ரூவா பண்ணின்னு கொடுக்க முடியுமா ஒரு கிலோ ம் சரிங்க அந்த மாதிரி எல்லா வெஜிடேபிள்ஸ்ஸும் எங்களுக்கு நாங்கள் சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் அனுப்ச்சுட்டிருங்க ம் சரி சரி ஓகே